ஆ ஹலோ ரியான் ட்ராவெல்ஸ்ஸூங்களா ஆ இப்போ நாங்கள் ட்ராவல்ஸ் புக் பண்ணுறக்குங்க அந்தியூரிலேருந்து ஈரோட்டிலேருந்து பேசுகிறோம் எ அந்தியூருக்கு போகணும் அது எவ்வளோ ஈரோட்டிலருந்து அந்தியூருக்கு எவ்வளோ தூரம் ஆகும் அதுக்காக கேட்கலான்ட்டு ஆ எவ்வளோ சார்ஜ் ஆகுங்க

எங்களுக்கு பஸ்ஸு சரிங்க பஸ்ஸு வேணுனால் நாங்கள் இப்போ வந்து எட்டு பேர் இருக்கிறேங்க அப்போ நடுவில் ரெண்டு பேர் ஏறுவாங்க சரிங்க அதே எடுத்துக்கலாம் அந்தியூர்லிருந்து வேறு பக்கம் ஏதாச்சும் டு இது இடம் இருக்குதுங்களா பார்க்கற மாதிரி ஆ அது எத்தனை கிலோ மீட்டராகும்

ஆ சரிங்க

சரி அது எவ்வளோ எவ்வளோ கிலோ மீட்ரு இருக்குதுங்க ஆ அதுக்கெல்லாம் இது என்ன எவ்வளோ ஆகுங்க ரேட்டு இங்கிருந்து நாங்கள் எட்டு பேர் வரேங்க அங்கே ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்தோன்னே அந்தியூரிலேருந்து ரெண்டு பேர் ஏறுவாங்க இப்போ வந்து நீங்கள் அங்கே போனால் வெயிட் பண்ணி கூப்பிடுவீங்களா இல்லை அதுக்கு தனியாக சார்ஜ்ங்களா வெயிட் பண்ணி வரதுக்கு ஆ ஆ ஆ ரெண்டு நாள் ஆகுங்க ஆமாங்க ஆ சரிங்க ஆ குறைக்க முடியாதுங்களா கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷந்தாங்க அப்புறம் கொஞ்சம் வயதானவங்க

சரிங்க சரிங்க சரிங்க வந்துடுங்க அட்ரஸ் நான் உங்கள் வாட்சாப் நம்பருக்கு அனுப்பிச்சிட்டனா நீங்கள் வந்துடுறீங்களா இது நம்பர் இதுதானங்க ஆ நாங்கள் ஈரோட்டிலேருந்து வாட்ஸாப் பண்ணிடுறேங்க ஆ நாளைக்கு காலையில் வரணுங்க ஆமாங்க டைம் ஒரு ஏழு மணிக்கு வாங்க ஏழு மணிக்கு வந்திங்கனால் அப்படியே அப்படியே ஏழ்ரைக்கலாம் கிளம்பிக்கலாம் ஆ கொஞ்சம் எப்படி இருந்தாலும் அவங்களெலாம் வந்து சேர்றதுக்கு கொஞ்சம் இதாகிடுமில்லங்க நீங்கள் வந்துட்டிங்கனால் எல்லாம் ரெடி ஆகிருப்பாங்க டக்குனு ஏறிக்கலாம் ஆ சரிங்க கொஞ்சம் ஆ கொஞ்சம் தண்ணி வசதி எல்லாம் பண்ணிக்கலாங்களா மேலில்ல இதுலேயே பஸ்லேயே ஏற்றிக்கிலாங்களா கேனெல்லாம் ஆ சரிங்க ஆ தண்ணிக்கு தனியாக ஆகுதுங்களா ஆ சரிங்க சரிங்க மற்றப்படி எல்லாம் நேரில் பேசிக்கலாங்க ஆ சரி சரி நான் அட்ரஸ் அட்ரஸ் அனுப்ச்சிடுறேன் நீங்கள் வந்துடுங்க ஆ எங்கள் மாமா நின்றிட்ருப்பாரு அங்கே சரி சரி